நான் காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிப்போம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோனையும் மாடெல்லாம் அவுழ்த்து கன்றுக்குட்டிய விட்டு பால் பீய்ச்சுவோம் கன்றுக்குட்டி பா மாடு ஊட்டினோனையும் அதை விட்டுட்டு பால் பீய்ச்சுவோம் பால் பீய்ச்சு முடிச்சோடனையுமே மாடெல்லாம் கொண்டு போய் காட்டில் கட்டுவோங்க கட்டி முடிச்சோடனையுமே கொஞ்ச நேரம் அது மேயும் நாங்கள் அதுக்குள்ளே காட்டில் வந்துட்டு மாட்டுத்தீனி போட்டிருக்குறோம் மாட்டுத்தீனி வந்து அறுத்துட்டு வந்து அது மாடு மேயும் ஒரு எட்டு மணி வரையும் மேயுங்க அதுக்குள்ளே வந்து நாங்கள் அறுத்துட்டு வந்து கட்டுத்தரையில் வச்சிருவோம் கட்டுத்தரையில் வச்ச பிற்பாடு அது கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு வந்த பிற்பாடு அப்புறம் தண்ணி கொஞ்சம் காட்டுவோம் தண்ணி காட்டி அதில் வந்து தவிடு பருத்திக்கொட்டை இதெல்லாம் போடுவோம் அது போட்டு அது குடித்த பிற்பாடு கட்டுத்தரையில் கட்டிருவோம் மணி பத்து மணிக்காட்டம் நாங்கள் கட்டிருவோம் அதுவரையும் அது அங்கே காட்டில் மேய்ஞ்சிட்டுதான் இருக்கும் நாங்கள் அதை மாட்டுத்தீனியெல்லாம் அறுத்துட்டு வந்து கட்டுத்தரையில் வச்சிருப்போம் அது தண்ணி குடித்த பிற்பாடு அதுக்கு வந்துட்டு நாங்கள் அதை போடுவோம் பத்து மணிக்கு மேல் மாட்டுத்தீனி கொஞ்சோண்டு போடுவோம் போட்டு முடிச்சோடனையுமே அதை பன்னெண்டு ஒரு மணி வரை அது கொஞ்சம் கடிக்கிறதானா கடிக்குங்க இல்லைனா அது விட்டுட்டு படுத்துக்கும் கொஞ்சம் நேரம் படுத்திருக்கும் அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் மற்றதெல்லாம் கட்டுத்தரையில் எல்லாம் கூட்டி கீட்டி சாணியெல்லாம் போட்டு வச்சிருக்குங்க அதெல்லாம் நாங்கள் எடுத்து சுத்தம் பண்ணி அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கே எங்களுக்கு வேலை சரியா இருக்குங்க அதுக்கப்புறம் மணி ஒரு மணி வரை ரெண்டு மணி வரையுமே அது படுத்துதான் இருக்குங்க அப்புறமேட்டு எடுத்து கொஞ்சம் மறுபடியும் தண்ணி காட்டுவோம் வெறும் பச்சத்தண்ணியை மட்டும் கொஞ்சோண்டு சோறு கீறு இருந்ததுன்னா அதை வெவுச்சு இது போட்டு அதை கொஞ்சோண்டு கலந்து வைப்போம் அது ஒரு சில மாடு குடிக்குங்க சில மாடு குடிக்காது அது குடிக்கிற மாட்டுக்கு மட்டும் நாங்கள் அந்தமாதிரி தண்ணியை சாப்பாட்டு கொஞ்சோண்டு கலந்து தண்ணி வைப்போம் மத்தியானத்துக்கு மேல் ஒரு ரெண்டு மணி வாக்கில் வைப்போம் அது இல்லைனே வெறுந்தண்ணியை ஒவ்வொரு மாடு குடிக்கும் குடித்துட்டு மறுபடி கொஞ்ச நேரம் படுத்திருக்குங்க படுத்திருந்துதுன்னா மறுபடியும் மூணு மணிக்கு க மாடெல்லாம் அவுழ்த்துட்ருவோம் அவுழ்த்துட்டு கொஞ்ச நேரம் அது மேய்ஞ்ச பிறகு மேஞ் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க சிலது வந்து அவுழ்த்துடமாட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அவுழ்த்துடுவோம் அவுழ்த்துடுலேனா மாடு வந்து நாங்கள் பால் பீய்ச்சுற டைமில் நாலு மணியாவது ஆகும் அதனால் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் மேயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேய மேய விடுவோம் அது கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் அசலாடிட்டு வந்த பிற்பாடுங்க நாங்கள் கட்டுத்தரையை பிடிச்சி கன்றுக்குட்டிய மறுபடியும் பால் பீய்ச்சுறத்துக்கு கன்றுக்குட்டிய விட்டு பீய்ச்சி இப்போ ஊட்ட சொல்லுவோம் அது ஊட்டி கொஞ்சம் ஊட்டி அது வயிறு கொஞ்சம் நம்பின பிற்பாடு அதை அவுழ்த்து கொண்டாந்து மரத்தில் கட்டிவிட்டு மறுபடியும் நாங்கள் பால் பீய்ச்சுவோம் சாயந்தர பால் ஈவினிங் பால் நாங்கள் பீய்ச்சுவோம் பீய்ச்சு முடிச்சோடனையுமே மணி நாலர மணிக்கு அஞ்சு மணிக்கும் மறுபடி கொஞ்சம் நேரம் போய் காட்டில் கட்டிடுவங்க அது மறுபடியும் ஆறர வரையும் காட்டில்தான் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க ஆறர மணிக்கு மேல்தான் நாங்கள் நைட்டு கொண்டாந்து கட்டு கட்டுத்தரையில் கட்டுவோங்க அப்புறம் தா தட்டு வந்து சோளம் விதச்சி தட்டு வந்து அறு காயவெச்சு அறுத்து காயவெச்சு குச்சுக்கட்டி வச்சுருக்குறங்க அந்த கு அந்த தட்டு வந்து மணி ஏழுமணிக்கு மேல் அது உருவிட்டு வந்து மாட்டுக்கு போடுவங்க மாட்டுக்கு போட்டால் அது கடிச்சிட்டிருக்குங்க அது கொஞ்சந்தான் சாப்பிடும் அதிகமாக சாப்பிடாது ஏன்னா க காட்டில் நாங்கள் பால் பீய்ச்சுனோனையுமே அவுழ்த்து விடறோம்ல அது கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டு மறுபடி தண்ணி வைப்பங்க தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் வெச்சு தண்ணி மணி ஆறர மணிக்காட்டம் வைப்பாங்க அது குடிக்கும் குடித்த பிற்பாடு கொஞ்சமாக நாங்கள் அந்த சோளத்தட்டு போடுவோம் அது கொஞ்சமாகதான் சாப்பிடும் ஒன்றும் சாப்பிடுங்க ஒன்னொன்று சாப்பிடாது அது சாப்பிட்ற வரை சாப்பிட்டு படுத்துக்குங்க இதுதான் வேலை எங்களுக்கு என்னெங்க காலையில் எழுந்திரிச்சு அந்த மாட்டை அவுழ்த்துட்டம்ன்னா மாடு தீனி அறுத்து கொண்டாந்து போடுவோம் அப்புறம் மறுபடியும் சா அந்த மாடெல்லாம் சாணி போட்டு வச்சுருக்குங்க கட்டுத்தரையில் அதெல்லாம் கூட்டி அள்ளணும் அதை அள்ளி முடிச்சோடனையுமே சாயந்தரம் நாங்கள் பால் பீய்ச்சு அதை கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு மறுபடியும் கட்டுத்தரையில் வேலையே சரியா இருக்குங்க ஏன்னா மாட்டுக்கு வந்து பருத்திக்கொட்டை ஆட்டி ஊற்றணும் காலையில் ஒருக்கா ஆட்டி ஊற்றணும் சாயந்தரம் ஒருக்கா ஆட்டி ஊற்றணும் அது எங்களுக்கு வேலை சரியா இருக்குங்க எங்களுக்கு என்னெங்க மாட்டில்தான் எங்களுக்கு விவசாயமே அது இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் இல்லை அதை வச்சுதான் எங்கள் குடும்பமே நாலு மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறது எங்களுக்கு இந்த விவசாயத்தை வச்சு இந்த மாடு பால் கொடுக்கறத வச்சு நாங்கள் இதை வச்சுதான் நாங்கள் ஓட்டிக்கிட்டிருக்குறோம் அப்புறம் சாயந்தரமா அதுக்கு பண்ணிட்டு நாங்கள் வீட்டு வேலை வந்து பண்றதுக்கு எங்களுக்கு சரியா இருக்குங்க எங்கள் தலைமுறை தலைமுறையாக எங்கள் மாட்டு இதுதான் நாங்கள் வச்சுதான் நாங்கள் பண்றோம் எங்களோடய இதே இதுதாங்க